வாடகைக்கு எடுத்து வைச்சா எல்லாத்துக்குமே காசு காசுன்னு கேட்பாங்க நமக்கு சொந்த இடம் இருக்குது அதனால் கோழிப்பண்ணை வைச்சாக்கா பஞ்சு இருக்குது தேங்காய் பஞ்சு எல்லாமே அதுங்களுக்குப் போட்டு வைச்சுக்க எல்லாம் செய்துடலாம் எல்லாத்தையும் அது சுத்தப்படுத்துறதுக்கும் ஆள் வெக்காமல் நம்மளே சுத்தப்படுத்தலாம் நம்மக்கிட்டே இருக்கிற தீ இது இது தீவனத்தையே அதுக்கு போட்டு நல்லா வளர்க்கலாம் நோய் இருந்தாலும் அது நல்லா சுத்தமாக வெச்சுருந்தா நோயே வராது வராமல் இருந்தாலே நமக்கு லாபம்தான் நாங்களே எல்லாம் சுத்தப்படுத்திவிடுவோம் தண்ணி காட்டிவிடுவோம் அதுங்களுக்கு தேவைப்படுகிற தீவனத்தைப் போட்டுவிடுவோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நஷ்டம் ஆகாது லாபம் கிடைக்கும்